நான் போன வாரம் வந்து என்னோடய ஆஃபிஸில் ஒரு பைப் இருந்துச்சு அதில் ஒரு ஓஸ் வச்சுருந்தாங்க சரி தண்ணீ நின்றுடுச்சே அதை எடுத்து வச்சுட்டு போயிடலான்ட்டு இழுத்து பார்த்தா வரலை என்னோடய முழு சக்தியும் பயன்படுத்தி இழுத்தேன் பைப்போடய உடஞ்சி வந்துடுச்சு அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியலை நிறைய தண்ணீ வேஸ்ட்டாக போயிட்டே இருந்தது யாரும் ஆஃபிஸ்லேயும் இல்லை யார்கிட்ட சொல்கிறதுன்னும் தெரியலை அதுக்கப்புறம் என்ன பண்ணிணேன் அதில் ஒரு குச்சி வச்சு நல்லா அடிச்சுட்டு ஒரு கவர் போட்டு கட்டி மேலே துணி சுற்றி விட்டுவிட்டேன் ஓரளவுக்கு தண்ணீ குறஞ்சிடுச்சு கொஞ்சம் சொட்டு சொட்டாக வந்தது ஒரு ப பக்கெட் வைத்து பிடிச்சுட்டு உடனே எங்கள் மேடம்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கு ஒரு பைப் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதை உடனடியா மாற்றி போட்டோம் அப்போ தான் கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு அந்த வேஸ்ட்டாக தண்ணீ போகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஆனால் அது நான் தப்பு பண்ணிட்டேன் அதை மறைக்க விரும்பல அப்போ யாருமே இல்லை தான் ஆனால் அதை நான் சொல்லி அதை உடனே சா சரி செய்துவிட்டேன் அது எனக்கு ரொம்ப ம மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்தது